பேனா ஒன்று இப்போ நான் வாங்கியிருக்கேன் அந்த பென்னு வந்து இப்போ நான் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு கிட்டத்தட்ட பத்து பென் வாங்கியிருக்கேன் இப்போ அந்த அந்த பென்னை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்களும் அந்த பென்னை தான் யூஸ் பண்றாங்க நல்லா கையெழுத்தும் அதில் நல்லா தெளிவாக இருக்குது நல்லா முத்து முத்தாக வருது அவிங்களுக்கும் ரொம்ப நல்ல அழகாக முத்து முத்தாக கையெழுத்து வருது அவங்குளும் சிரமம் இல்லாமல் கை வலிக்காமல் வலிக்காமல் இருக்குமான்னு சொல்லிட்டு எழுதிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த பென்னு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஸாக இருக்குது பரவாயில்ல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது பென்னு பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக இருக்குது பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக இருக்குது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது